என்னோட நெய்பெர்ஹுட் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கே வேற ஒரு வீட்டில் இருப்போம் அந்த பொண்ணு இப்போது வரைக்கும் நான் அவள் கூட நான் பேசிகிட்டு இருப்பே இப்போ வந்து அவள் பேர் வந்து ஷாம்ளா பிளஸ் வந்து ரோஷிணி ஆனால் இப்போது அந்த பொண்ணு என் கூட பேசுவது இல்லை அவளும் என்னோட நெய்பெர்ஹுட்டில் இருந்தாள் அதுமட்டுமில்லாமல் இப்போது வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணவங்க வந்து இப்போது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து விஜயா அப்படினு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்க எதுர்த்த வீட்டில் பார்த்தோம் அப்படினா எதுர்த்த வீட்டில் சரசா அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க சரஸ்வதி அவங்க பேர் சரசா சரசா சொல்வோம் அவங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க நாவம்மாள் அப்படினு சொல்லிட்டு